நீலகிரி மாவட்டத்தில் நிறையா மருத்துவமனைகளும் சுகாதாரத்துறையும் இருக்கு எப்படின்னா வட்டத்துக்கு ஒரு பெரிய மருத்துவமனை இருக்கும் அதேமாதிரி இப்போ ஒரு பத்து கிராமம் அந்தமாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ஒரு கிராமத்துக்குக்கூட சுகாதாரத்துறை இருக்குது கிராமத்தோட இதுதான் எவ்வளோ பெருசாக இருக்கு அந்த கிராமம் எவ்வளோ மக்கள் அங்கே இருக்கிறாங்கன்றத வச்சு அதுக்கேற்றமாதிரி அரசு வந்து சுகாதாரத்துறையும் வந்து அங்கே மையங்கள் வந்து வைச்சிருக்குறாங்க ஸோ நம்ம எப்போ போனாலும் சரி அங்கே வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும் அங்கே போய்ட்டு அதேமாதிரி எப்போ எந்த டைம் போனாலும் நம்மளுக்கு அங்கே அதுக்கு நர்ஸெல்லாம் அவைளபுல் தான் இருப்பாங்க ஸோ அதில் வந்து நம்மளுக்கு கஷ்டம் இருக்கிறதில்ல சீக்கிரமாக அதை ரீச் பண்ணுறமாதிரி இருக்கு